என்னோடய பலம் எந்த இடத்துக்கு வர சொன்னாலும் என்ன நேரத்துக்கு வர சொன்னாலும் நான் போயிடுவன் அது இரவாக இருந்தாலும் சரி ஆனால் என் பலவீனன் பார்த்திங்கன்னா என்னோடய சோம்பேறி தனந்தா என்னோடய பலவீனம் என்னோடய குழந்தைங்க காலையில் ஐஸ் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ள நான் சமைக்கணுன் நினப்பன் இரவு படுக்கும் போது இன்றைக்கி காலையில் சீக்கரமாக எழுந்தடணும் அப்படின் சொல்லி நான் நினப்பன் காலையில் பார்க்குவன் மூணு மணி ஆயிருக்கும் நாலு மணி ஆயிருக்கும் இல்லை அஞ்சரை ஆயிருக்கும் சரி எழுதரலாம் ஆறு மணிக்குலாம் அப்படின் பார்த்தாக்கா ஏழ்ரை ஆயிடும் என்னால் சமச்சு என் பிள்ளைங்களுக்கு போட்டு அனுப்பவே முடியாது இதனால வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் நீ சமைக்கவே முடியல உன்னால் நீ சோம்பேறியாக இருக்கிற அப்படின் சொல்லி வீட்டில் திட்டுவாங்க